நாங்கள் ஒரு கிருஷ்ணகிரிங்கிற இடத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு கடல் அலைகளை பற்றி எதுவும் தெரியாது டிவியில் பார்க்கறது மட்டும்தான் தெரியும் வே மற்றப்படி எந்த இதில் நல்லா இருக்கும் நல்லா இல்லை அப்படிங்கிறத பற்றி இல்லை அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அதனால் நாங்கள் அதிகமாக அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புவதும் இல்லை அதனால் நாங்கள் அதை பற்றி எதுவும் எங்களுக்கு தெரியாது அவ்வளோ தான்